ஹலோ ஆமாம்ங்க மேம் சரிங்க மேம் மேம் நீங்கள் எங்கேருந்து பேசறீங்க மேம் ஓ அப்படிங்களா சரிங்க மேம் சொல்லுங்கள் சரிங்க சரிங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஆ சரிங்க மேம் நோட் பண்ணிக்கிறேங்க சரிங்க மேம் சரிங்க மேம்

சரிங்க மேம் சரிங்க மேம்

சரிங்க மேம் எத்தனை பேர்த்துக்கு வேணுங்க மேம் சரிங்க மேம் குலந்தைங்க இருக்குறாங்களாங்க மேம் ம் சரிங்க மேம் அப்படிங்களா மேம் சரிங்க மேம் பண்ணிக்கலாங்க சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் வித்துற்லாம் சரிங்க மேம் ஓகே

சரிங்க மேம் நாங்கள் எல்லா வாங்கிவிட்டு அப்புறம் சொல்றோங்க மேம் ஆ சொல்லுறேங்க மேம் ஃபிஃப்டி தொளசண்ட் ம் ஆமாம்ங்க மேம் ஆமாம்ங்க மேம் இல்லை நாங்களே டெலிவரி பண்ணிக்குறோங்க மேம் ஆமாம்ங்க மேம் ஆ டொண்ட்டி தௌசண்ட் டொண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறமாரி இருக்குங்க மேம் அப்புறம் உங்கள் அட்ரெஸெல்லாம் கொடுத்துருங்க மேம் சரிங்க மேம் ஆன்லைன்லையே பே பண்ணிடுறேங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ இந்த ந இந்த நம்பருக்கே செண்ட் பண்ணுங்கள் மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓ ஆ தேங்க் யூங்க மேம்